ஆ சொல்லு

ஆ வா வா வாங்காமலேதாங்க அப்படியே போ போட்டு பக்கத்தில் துறையூருக்கு வந்திருக்காங்க வாங்காமலே தான் போட்டிருக்காங்க சார் ஆ பாஸ் புக்கு என்ட்ரிக்குலாம் வா வா வாங்கி அவர்களே போடுறது போட்டாப்புல அதை எப்படியோ நம்ம மேலே கடன் மாதிரி போட்டு விட்டு போய்ட்டானுங்க ஆளுங்களே இல்லாமல் வேறு மாற்றி போய்ட்டாய்ங்க இப்போ திரும்பி லோனு ஓ ஒரு லட்சமோ என்னமோ ரெண்டாயிரத்தி பதினால்ல போட்டது இப்போ என்ன ஆயிருச்சு அதையும் இதையும் போட்டு இது துறையூர் கோர்ட்டு வர மாதிரிக்கி அந்த மாதிரி போட்டாங்கங்க மூணு மூன்றரை லட்சத்துக்கு மேலே அவங்க போட்டு மேனேஜர் எடுத்துகிட்டு போய்ட்டாங்க சார்

ம் அது நிறைய பெர்த்துக்கங்க ஊரிலையே ஊரில் நிறையா பேர்த்துக்கு போட்டு விட்டானுங்க கோடிக்கணக்கானது மாதிரி ம்

சரிங்க நாங்கள் இங்க உள்ளூர்லேயே தான் வரவு செலவு பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணிப்புட்டானுங்கங்க சொந்த பந்தத்தில்

வேறு கே வேறையும் அடுத்து பார்த்து சொல்ல முடியுங்களா வேறு ப்ராஞ்ச்சில் போட்டிருக்காய்ங்க அது மாதிரி உங்களுக்கு எடுத்து நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்கறேங்க ம் ம் ஆ அதுதான் அதாங்க ஆ நீங்கள் அதை பற்றி கேட்க முடியுங்களா அப்படிங்களா ம் ம் நாங்கள் ஏற்கனவேயும் போய் ஊர் மக்களும் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு தான் வந்தோம் திருப்பியும் ஒரு ரெண்டு வருஷம் கேட்க விட்டுட்டு திருப்பி இப்போ அனுப்பிச்சுட்ருக்காய்ங்க ஆ அந்த டீச்சரம்மா முக்கியமாக அவன் ஃபோனில் அனுப்புகிறான் நீங்கள் நேராக எங்களை ஃப்ரீயாக கொடுத்துவிங்களா ம் சரிங்க கேட்டுப் பார்க்கறேன்

வ இங்கே இதுக்கு உள்ளவங்கள் கிட்டையே சொல்கிறேங்க